இப்போ எங்கள் ஊர் விவசாயப் பொருளுனு பார்த்தா தோட்டத்துலேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து மறுபடியதுக்கு சந்தைக்கு கொண்டுட்டு போறோமுனா சாதாரணமான காலத்தில் இருக்கும்போது கூட சீக்கிரம் கொண்டு போய் சேத்துடலாம் மழை காலமாக இருந்துவிட்டா ரோடெல்லாம் தண்ணீர் வந்துடும் பொருள் கொண்டு போய் சேத்த முடியாது அந்தமாரி கொண்டு போய் பொருளை சேத்தனாலு நானும் கஷ்டப்பட்ட அளவுக்கு அங்கே வெலை கிடைக்காது நேரடியாக அங்கே பண்ணுற வியாபாரிக்கிட்டே கொடுக்க முடியாது மொத்த வெலைக்காரங்களுக்கு தான் அந்த பொருளை கொடுக்க முடியும் அவங்க கேக்கிற விலைக்குதான் கொடுத்துப்போட்டு வர வேண்டியதாக இருக்குது எங்கள் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு சரியான லாபம் கிடைக்கிறது இல்லை அப்படியே நாம் அங்கே இருக்குற வியாபாரிகளுக்கு கொடுத்து மொத்த வெலைக்காரரு வந்து தடுத்துட்றாங்க அவங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்கோணும் நீங்கள் வந்து நேரடியாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தான் எங்களுக்கு சிரமமாக இருக்குது